ஒரு பெண் சமையல் மட்டும் தான் செய்ய வேண்டும் என்பது இருந்தது ஒரு காலம் ஆனால் இப்போது அப்படி ஒரு காலம் இருக்கின்றது இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட அங்கேயுங் கூட ஒரு ஆண் சமைப்பது தான் நம்ம சாப்பிடுகிறோம் பெண்ணும் சமைப்பார்கள் ஆனால் அதில் ஆண் தான் செஃப்பாக இருப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என் வீட்டில் நான் தான் சமைப்பேன் என் கணவர் சமைக்க தெரியாதவர் தான் பட் ம மற்ற உதவிகளை செய்வதற்கு துணையாக வந்து நிற்பார் ஆனால் ஒரு பெண் மட்டும் தான் சமையல் அறையில் சமைக்க வேண்டும் என்பதை நான் சற்றும் ஏற்க கூடிய மனநிலைமையில் இல்லை ஒரு பெண்ணும் பெண்ணுக்கு உரிமையும் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ சமையல் அறையில் அதை போன்று தான் ஒரு ஆணுக்கும் சமையல் அறையில் உரிமை உண்டு என்று நான் நினைக்கிறேன் சமைப்பதற்கு பெண் என் பெண் சமைத்தால் ஒரு ருசி வரும் ஆண் சமைத்தால் ஒரு ருசி வரும் என்பது இல்லை ஒவ்வொரு கையில் ஒவ்வொரு வண்ணம் உள்ளது அவர்கள் எதை நினைத்து சமைக்கிறார்களோ அதில் தான் அதை போன்று தான் உணவும் இருக்கும் என்பது சொ கூறுவார்கள் பெரியவர்கள் நாம் ஒரு மகிழ்ச்சி நிலமையில் இருந்து ஒரு உணவை சமைத்தோம் அப்படின்னமுனா அந்த உணவு சுவையாகவும் மற்றவர்கள் மனதை கவரும் வண்ணமாகவும் அமையும் என்பது என்னோடய நம்பிக்கை அதே ஒரு கோவத்திலியே சிடு சிடுப்புலேயோ போய் அந்த சமையலை செய்யணும் வேறு வழி இல்லை நேரமில்லை அதுக்காக செய்யணும் அப்படினு நினச்சி போனோம்னால் அது சாப்பிட்றவங்களுக்கும் அதே கோவம் அதே சிடு சிடுப்பு அதே ஒரு துக்கம் எல்லாம் அவங்குளுக்கும் வரும் அதனால ஒரு சமையல் செய்கிறதுல வந்து ஒரு ஆண் செய்யணும் பெண் செய்யணுங்கிறத விட அவங்க மனதா ர செய்கிறது தான் முக்கியம் மனநிம்மதியோடு மன ஆற்றலோடு செய்யணும் அப்போது தான் அந்த சமையலை சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மன விதமான சந்தோஷமும் ஒரு கெட்ட நினைவுகள் ஒரு சங்கடத்தில் ஒரு துக்கத்தில் இருந்தாலும் அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து அவங்க மனது மாறிடணும் அப்படிம்பாங்க அதனால தான் வீட்டுக்கு வரவங்களை வயிறார சாப்பிட வச்சு அனுப்புங்க அவங்க மனநிம்மதியோடு போவாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையான காரணமும் கூட